எனக்கு பொதுவாகவே அந்த பாரம்பரியெல்லாம் பிடிக்கும் ஆயில் பெயிண்ட்டு இந்த வாட்டர் கலரு அது யூஸ் பண்ணத்தான் பிடிக்கும் ஏன்னா அதான் நல்லாயிருக்கும் அதுதான் பர்மனென்ட்டாகவும் இருக்கும் அது ஏன்னா இப்போ இப்போ இருக்க மாதிரி அந்த டிஜிட்டல் மாதிரி எதுவும் அது அது இது எல்லாம் அதெல்லாம் டெம்ப்ரவரி தான் இதுவே நம்ம பாரம்பரியமாக இந்த ஆயில் பெயிண்ட்டு அதல்லாம் வந்து பர்மென்ட்டாகவே இருக்கும் அது அதோடு அதாவது பர்மென்ட்டான்னா ஒரு லாங் டைம் வரும் அது நல்லாவும் இருக்கும் இதே சின்ன வயசுலேருந்து பார்த்தாக்கூட எனக்கு இந்த ஸ்கெட்ச்சு அதாவது பென்சில் ட்ராயிங் பண்ணுறது அதல்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய வின்னும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எப்பயும் இந்த பாரம்பரியங்கிறது அது நல்லாவும் இருக்கும் எப்பயும் பாரம்பரியம் அது நல்லா தான் இருக்கும் அந்த அந்த குவாலிட்டி ப்ளஸ் வந்து அந்த லாங் லாஸ்ட்டிங் அது நல்லா அது நல்லா வரும் அது இந்த டிஜிட்டல்ன்னும் போது எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த லாங் டைம் வராது டெம்ப்ரவரி மாதிரி தான் இருக்கும் அது இப்போது எக்ஸாம்பிளாக சொன்னால் இந்த ஸ்டிக்கர்ஸு அதெல்லாம் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக வராது கொஞ்சம் வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடும் ப்ளஸ் வந்து அது எடுத்துகிட்டு வந்துடும் இதுவே பெயிண்ட்டில் பண்ணும்போது நம்ம அது லாங் லாங் டைம் வரும் நல்லாவும் இருக்கும் நம்ம பெயிண்ட்டில் பண்ணுற ஆர்ட்டுக்கும் ஸ்டிக்கரில் பண்ணுற டிஜிட்டல் இப்போ பண்ணுற ஆர்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் பெயிண்ட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப நாள் வந்துகிட்டுருக்கும் ரொம்ப சீக்கிரமா ஃபேடாகாது இதே டிஜிட்டலில் பண்ணுற அந்த அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கனா அப்டியே கொஞ்சம் நாள்லேயே இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலி ரிமூவ் ஆகலனா அப்டியே அந்த ஃபுல்லாக இதாக ஆகிடும் ஃபேடாகிடும் ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து பழசுதான் நல்லாயிருக்கும் அது பாரம்பரியமானதாக நல்லாயிருக்கும்